எனக்கு சமையல் பண்றதுனால் ரொம்ப பிடிக்கும் பேசிக்காகவே நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் வீட்டில் இருக்கையிலேயே அம்மாக்கிட்டேயும் நிறையா கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியாரும் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு நான் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவார் நான் பண்ணுறது எல்லா டிஷ்ஷும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவருக்கு பிடிச்சது இது தக்காளி சாப்பாடு நான் வறுக்கிற கறி நாட்டுக்கோழி வறுவல் மெயினாக தயிர் தாளித்து கொடுத்து சாப்பிடுவாரு அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு மற்ற எல்லாமே பிடிக்கும் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் முருங்கக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைங்களும் அப்படிதான் அம்மா நீ இதை பண்ணிக்கொடுனு ஆசையாக கேட்பாங்க அவங்களுக்கு பிடிச்சத நான் பண்ணிக்கொடுப்பேன் அப்பறம் அவங்க தாளிக்கும்போதே வந்து என் பக்கத்தில் நின்றுப்பாங்க அம்மா இது செம்மையா மணக்குதும்மா இப்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க அது டேஸ்ட்டாக இருக்குதா இல்லையாங்கிறத விட அவங்க சொல்லும்போதே எனக்கு அது ஒரு ஆர்வமாக செய்யணுன்னு தோணும் அவங்க சொல்றதை அவ்வளோ ஒரு அழகாக சொல்லுவாங்க வந்து பக்கத்தில் உக்காந்துட்டு அதனாலையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் பண்ணுறது அவங்களுக்கு எது எது வேணுமோ அதை அதை பண்ணிக் கொடுப்பேன் மேக்ஸிமம் சண்டேனால் நாட்டுக்கோழி வறுவல் தான் மீன் ஆட்டுக்கறி இதை மாதிரி தான் கேட்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணிக் கொடுக்கறது அவங்களுக்கு அதனால விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்குதுமா அப்படின் சாப்பிடுவாங்க அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை பண்ணிக் கொடுப்பேன் எங்கள் அப்பாவும் அப்படி தான் நான் அரிசிம்பருப்பு பண்ணால் ரொம்ப பிடிக்கும்பாரு அவர் நான் அங்கரு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாவே என்ன டேய் நீ அரிசிம்பருப்பு பண்ணிக்கொடுறா அப்படிம்பாரு அதனால எனக்கு அரிசிம்பருப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கறதினால அவருக்கு நான் செய்கிறது டேஸ்ட்டாக தெரியும் அதனால அவரு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு அங்கே போயிட்டால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் பண்ணுறது நல்லா இல்லையா அப்போது உங்கள் பிள்ள பண்ணுறது தான் நல்லா இருக்குதானு கேட்பாங்க இருந்தாலும் எங்கள் அப்பா என் பிள்ள பண்ணுறது தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாரு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன் சாப்பிடுவாரு எங்கள் அப்பா எங்கம்மா பண்றதுவோடவே நான் பண்ணுறது ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாரு விரும்பி சாப்பிடுவாரு அதனாலையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்